ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கமா ஆ மீன் இருக்குங்களா என்ன ஃப்ரெஷ்ஷாக இருங்களா மீன் சரிம்மா இல்லை என்ன ரேட்டில் இருக்கும்மா இது வஞ்சிர மீன் இதெல்லாம் வஞ்சரம் மீன் என்ன ரேட்டு வருங்க சரிங்க இந்த பார மீன் இதெல்லாம் பாரா ஜிலேபிலாம் இருக்குங்கண்ணா இது வஞ்சிர மீன் ஆமாம் இது ஃப்ரை பண்ணுறதுதாம்மா குலம்புக்கு வேணுமா பாதி குழக்கு பாதி வறுக்கிற மாதிரி ம் சரிங்கம்மா ஒரு கிலோ வஞ்சர மீனும் ஒரு கிலோ நெத்திலி கருவாடும் கொடுக்குமா ரேட்டு கொஞ்சம் பார்த்து கொடுக்குங்கமா இது க்ளினெலாம் நீங்களே பண்ணி கொடுத்துடுவீங்களா வீட்டுலான் பண்ணமாட்டாங்க க்ளீனு க்ளீன் பண்ண தெரியாது சரிங்கமா பங்க ஆ சரிம்மா சரிம்மா ஐநூறுரூவங்களா அது கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டீங்களா ஆ சரிங்கம்மா மசால் வச்சுருக்கீங்களா மீனுக்கு மீனு வருவல் மசால் குழம்பு மீன் இருக்குது அப்படிங்களா சரிங்க சரிம்மா அது வஞ்சரம் மீன் ஒரு கிலோவும் நெத்திலி கருவாடு ஒரு கிலோவும் போட்டு போட்டுருங்க மசாலா இ எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருங்க க்ளீன் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருங்க வீட்டில் போனால் செய்கிற மாதிரி சரிம்மா ம் அப்படிங்களா சரிங்க சரிங்க இதுக்கு நெத்தலி ஆயிரம் இது இது வஞ்சரம் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரூவாயங்களா ஆ சரிம்மா ம் சரிம்மா இல்லைன்ன இது ரெண்டாயிரம் ஆயிரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஐநூறுரூவா தான ஆ சரிமா பரோம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சி போட்டு கொடுங்கமா வைங்க ஆ சரிங்க ஆ களீன் பண்ணி கொடுத்துருங்கம்மா ஆ சரி இதுதான் வேறு எதுவும் வேணாங்க ரெண்டு மட்டும் கொடுங்க வேறு எது வேணாம் ஆ ஆ சரி